கால் டாக்ஸிங்களா சார் ஆ கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நான் புக் பண்ணியிருந்தேன்ல சார் பெரம்பலூர் பஸ் ஸ்டாண்டுக்கு வர சொல்லி ஆ ஆமாம் ஆமாம் சார் நான்தான் அடித்திருந்தேன் உங்கள புக் பண்ணியிருந்தேன் இப்போ அது இல்லாமல் அந்த ரவுண்டானா கிட்டே வரணும் சார் அங்கேயிருந்து ஒரு டூ கிலோமீட்ரு அந்த பெரியார் சிலைக்கு பக்கத்தில் இருக்குல்ல ஆ பெரம்பலூர் பஸ் ஸ்டாண்ட் வர வேண்டாம் அந்த பெரியார் சிலை ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தள்ளி இருக்குல்ல ஒரு ரவுண்டானா மேம்பாலத்துக்கு கீழே ஆ அங்கே அங்கே வரணும் சார் ஒருத்தவங்க மூலியமாக நான் அங்கே வந்துவிட்டேன் முன்னாடியே இறங்கிட்டேன் அதனால் அந்த இடத்துக்கு வர முடியலை ஆ மீட்டரை போட்டுவிடுங்க சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் எக்ஸ்ட்டா அமௌண்ட்டாக இருந்தாலும் நான் தந்துடுறேன் ஆ ஓகே ஓகே சார் ஆ நீங்கள் வந்துடுங்க நான் அங்கே வெயிட் பண்ணுறேன் ஆ நான் லொக்கேஷன் வேணா உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஆ ஆமாம் ஆமாம் ஆமாம் அங்கே பெரியார் சிலைக்கு பக்கத்தில் அந்த ஷாப்பில் நிற்பேன் ஆ ஓகே சார் ஆ நான் இதோ உடனே அனுப்பிவிடுறேன் உங்களுக்கு ஆ ஓகே ஓகே ஓகே சார் சரி சார் நான் தெரியாமல் பண்ணிட்டேன் இந்த அது நான் இன்னொருத்தவங்களோட வந்தேன் அதனால இங்கே இறங்கிட்டேன் ஆ ஓகே ஓகே நீங்கள் வந்துவிடுங்க சார் ஓகே ஓகே சார் ஆ ஓகே தேங்க்யூ ம் சரி